இப்போ இருக்குற கால கட்டத்தில் இந்தியா சந்திக்கிற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படினா நான் பருவநிலை மாறுபாடை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பருவநிலை வந்து முன்னே மா முன்னே இருந்த மாதிரியே இல்லை டோட்டலாக மாறிடுச்சு மழை பெய்யிற நேரத்தில் வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிற நேரத்தில் பனி பெய்யுது இந்த மாதிரி டோட்டலாக மா பருவநிலை வந்து மாறிடுச்சு இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டவே வெயில் தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ பார்த்தா சித்திரையில தான் மழை ஃபுல்லாக அடி அடின்னு அடிச்சு பெய்யுது புயலே உருவாகுது அந்தளவுக்கு பருவநிலை மாறிடிச்சு என்னு எங்கள் ஊர் பக்கம் பார்த்துக்கிட்டா பெரிய பெரிய ஆறுலாம் அவ்வளோ தண்ணி நெரம்பி அப்படி இருந்த ஆறு கூட இப்போ வறண்டு போய் தான் கிடக்கு அது மழை காலமாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலமாக இருக்கட்டும் எல்லா காலத்துலையுமே அதில் வந்து அவ்வளோ தண்ணி இருந்து தான் பார்த்ததா வரலாறு சொல்லுது ஆனால் மழை காலத்தில் மட்டும் ஏதோ ஆறுன்னு ஒன்று இருக்கு அதில் தண்ணி போகணும் அப்படின்ங்கிறதுக்காக போகறமாதிரி போகுமே தவிர வெயில் காலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் பார்க்கல அந்தளவுக்கு வறண்டு கிடக்கு வயல்ன்னு எடுத்துக்கிட்டால் சொல்லவே வேணாம் இப்போ வந்து நகரமயமாக்குதல் அப்படின்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே வயலெல்லாம் வந்து ஃபிளாட்டாக போட ஆரமிச்சிவிட்டாங்க ஸோ இருந்த கொஞ்ச கொஞ்ச நஞ்ச பசுமையும் அழிய ஆரமிச்சிகிட்டு இருக்கிற மரம் எல்லாத்தையுமே வெட்டிவிட்டாங்க ஸோ இதான் இது தான் மெயின்னு இதனால் தான் இந்த சுற்றுச்சூழல் மாறுபாடு ஏற்படுதுன்ட்டு எனக்கு தோணுது அதே மாதிரி மாறுபாடு ஏற்பட்டுருக்கு இப்போ வந்து அதான் சொல்லுறன்ல இந்த கோடைக்காலத்தில் வந்து மழை பெய்யுது அதே மாதிரி மழை காலத்தில் வந்து பனி பெய்யும் போது இது ஃபர்ஸ்ட்டு வந்து விவசாயத்தை தான் பாதிக்குது விவசாயம் பாதிச்சாவே டோட்டலாக மக்களோட வாழ்வாதாரம் பாதிப்படையும் இது நமக்கு கண்ணுக்கு டேரெக்ட்டாக தெரியல அப்படின்னாலும் இது தான் பின்னாடி நடக்குது இப்போ விவசாயம் வந்து கோடை காலத்துலையா பருத்தி தான் போடுவாங்க விவசாயிங்க ஆனால் அந்த கோடை காலத்தில் இப்போ மழை பெய்யுது அப்படின்ங்கும் போது டோட்டலாக நூலாடை தொழிற்சாலை வந்து லாஸ் ஆகும் அதே மாதிரி தான் நெல் வெயிலும் ரொம்ப இருக்க கூடாது அதே அளவுக்கு மழையும் ரொம்ப இருக்கக்கூடாது அந்த மாதிரி சுச்சிவேஷன் அந்த மாதிரி இருக்கிற சூழலில் தான் நெல் போடுவாங்க ஆனால் அந்த இதில் இப்போ என்னாயிடுது ஒரே தரியா வெயில் அடிக்குது இல்லை ஒரே தரியா மழைப்பெய்யிது ஒரே தரியா மழை பேஞ்சாலும் நெல்லெல்லாம் அழிகிவிடும் அதே மாதிரி ஒரே தரியா வெயில் அடிச்சால் நெல் வந்து பூவிலே கருகிடும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே மக்கள் மட்டும் தான் முன்னேறணும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்ங்கிற ஒரு தாட்டில் இவங்க வந்து ரொம்ப இந்தியாவை வந்து அழிச்சிட்டுருக்காங்க இந்தியான்னு சொல்ல முடியாது டோட்டலாக எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே இதை தான் பண்ணுறாங்க முன்னேற்றம் முன்னேற்றம்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களுக்கே குழித் தோண்டிக்கிற மாதிரி அவங்களே அழிச்சிக்க போகறாங்க இன்னும் கொஞ்ச நாளில்